எக்ஸ்க்யூஸ் மீ மேம் குட் மார்னிங் ஏங் ம் தேங்க் யூ மா என் பயனுக்கு லவென்த் அட்மிஷன் போடணும் பேர் பாலமுருகன் மார்க்கு வந்துட்டு மார்க் வந்து ஃபோர் எயிட்டி எடுத்திருக்கான்

ம் உங்கள் ஸ்கூல் தான் நல்லா பெஸ்ட்டான ஸ்கூல்னு கேள்விப்பட்டேன் அதனால் தான் அட்மிஷன் போடலான்ட்டு வந்தோம் மேம் இல்லை ஒரு டென் கிலோ மீட்டர்ஸ் தான் இதுக்குலாம் அமௌன்ட்டு எவ்வளோ மேம் ஆகும் ம் ஓகே எல்லாமே நீங்கள் ஆனால் ரெடிப் ஆ எல்லாமே ரெடிப் பண்ணி கொடுத்துருவிங்க நாங்கள் அமௌன்ட் மட்டும் பே பண்ணால் போதுமா ஆ ஓகே இப்போது நாங்கள் இஷ்டப்பட்ட க்ரூப்பை எடுக்கலாமா இல்லை நீங்களா கொடுக்கற க்ரூப் தான் நாங்கள் எடுத்துக்கணுமா இல்லை இப்போது என் பையனுக்கு வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் தான் வேணும் சொல்கிறான் சாரி மேக்ஸ் பையாலஜி தான் வேணும் கேட்கறான் அந்த க்ரூப் தான் கொடுக்க முடியுமா உங்களால்

ஆ நான் ஃபோர் எயிட்டி

இல்லை மேம் நான் நெக்ஸ்ட் வீக் வந்து போடுகிறோம் வேற ஏதாவது பையனுக்கு எக்ஸ்ட்டா கரிக்குலர் ஆக்டிங்விஸ் நடக்கிற மாதிரி இங்கே எதாவது ஸ்போர்ட்ஸு அந்த மாரிலாம் உண்டா

ஆ நல்லா போவான் அவனுக்கு ரன்னிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் ஸோ அதுதான் ஸ்டேட் அளவில் அந்த மாதிரி கன்டக்ட் பண்ணுவிங்களா

ஆ ஓகே தேங்க் யூ மேம்